புற்றுநோய் இதய நோய்க்கலாம் வந்து புற்றுநோயை வந்து ஆனால் சரிசெய்ய முடியாது பட் வந்து அவங்களுடைய ஆயுட்காலம் நீநீ நீட்டிக்கிறதுக்கு வந்து நிறையா வந்து சிகிச்சை அளிக்கலாம் புற்றுநோய்க்கு எங்கே சிகிச்கை அளிப்பாங்க அப்படினா அடையாறு மாதிரியான சென்னை போன்ற இடத்துல வந்து சிகிச்சை அளிக்கலாம் அதுமாதிரி இதய நோய்க்கும் வந்து நம்ம வந்து சிகிச்சை அளிக்கலாம் இதலாம் வந்து சென்னையில் இருக்க இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்தமாரி நிறையா ஹாஸ்பிட்டலில் வந்து இதய நோய் புற்றுநோயிலாம் வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க ஆனால் வந்து அவை அணுகக்கூடியவையானா நம்ம ஊரில் இருந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து நமக்கு செலவு அதிகமாகும் அங்கே போய் தங்கி வைத்தியம் பார்க்கணும் அப்படினாலும் நமக்கு செலவு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த செலவு மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்குக் கொடுக்கிற செலவு அதிகமாகும் அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் செலவு அதிகமாகவும் மாசமாசம் நம்ம செக்கப் போகிறதுக்கு செலவு அதிகமாகும் இதுமாரியான நிறைய பிரச்சனை வந்து நம்ம மருத்துவத்துறையில் வந்து இருக்குது